என்கிட்ட வந்து ஹார்ட் காப்பி ஃபோட்டோஸ் நிறையாவே இருக்குது அது வந்து எப்புடினா எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவால் எடுக்கப்பட்டது மோஸ்லி நாங்கள் ஊட்டி கொடைக்கானல் இல்லைனா நான் வந்து இங்கே வீட்டுலேருக்கப்ப என்னோடய பர்த்டே இல்லைனா என்னோடய தம்பியோடய பர்த்டே அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபோட்டோவாக மெமரீஸ்ஸாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு ஆல்பமாக போட்டு வச்சுருப்பாங்க அந்தமாதிரி ஃபோட்டோஸ்லான் என்கிட்ட நிறையா இருக்குது பழைய புகைப்படங்கள் வந்து எப்புடினா அது வந்து ரொம்ப பிரசர்வேட்டிவாகவும்ருக்கும் அதை நம்ப பிரஸவ் வச்சு பிரஸவ் பண்ணி வச்சுருக்குறது வந்துட்டு ரொம்ப நாளும் நீடிக்கும் அதனால் வந்துட்டு அதை எத்தனை வருடம் ஆனாலும் அதை நம்ப திருப்பி பார்க்குறப்ப நம்பளோட மெமரீஸ்லான் வந்துட்டு வந்துட்டு போகும் ஆனால் இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ அப்படிங்குறது வந்துட்டு ரொம்ப வருடம் இருக்காது ஏனால் இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஏனால் நான் கைக்குழந்தையாருக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இப்போ அது வந்து வேறே ஃபோனில் இருந்தனால் இப்போ இந்த ஃபோனில் ட்ரான்ஸ் இந்த ஃபோனில் வந்துட்டு மாற்றி பார்க்கும்போது நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்படியே டெலீட்டாகிடுது அது வந்து ரெக்கவர் பண்ணமுடில மெமரி கார்டை வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியிலை இந்தமாதிரி சில ஃபோட்டோஸ்லான் வந்துட்டு நிறையாவே டெலீட்டாகிறது நடக்குது டிஜிட்டல் ஃபோட்டோஸில் நம்ப புரஃபெஷ்னல் கேமரா வாங்கி அதில் வந்து தனித்தனியாக நிறைய மெமரி கார்ட் போட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலான் தான் இருந்தாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டுந்தான் இருக்குது எங்கள் வீட்லியுமே ஒரு டிஜிட்டல் கேமராயிருக்கு அதனால எனக்கு வந்து தெரியும் அதை பற்றி கொஞ்சம் அதனால் என்னைப்பொறுத்தவரையில் பழைய புகைப்படங்களில் தான் வந்துட்டு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னால் அது வந்து நம்ப வந்து டச் பண்ணலான் டச் பண்ணலாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணலான் எப்பன்னா நம்ப எங்க வேணாலும் எடுத்துகிட்டு போகலான் டிஜிட்டல் ஃபோட்டோவும் எங்கே வேணாலும் எடுத்துட்டு போகலான் தான் இருந்தாலும் சில இடங்களில் வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியாது என்னைப் பொறுத்தவரையில் எனக்கு எப்பவுமே பழைய புகைப்படங்கள் தான் உணர்வுபூர்வமானது